நான் தெள்ளார்லேருந்து பேசுகிறேங்க போலீஸ் தானே சார் ஒன்னுமில்ல வணக்கம் சார் ஒரு ஒன்னுமில்ல பேக்கு ஒன்று மிஸ்ஸாகி போச்சு சார் உணவு தெள்ளாரில் வந்து ஹோட்டலில் சாப்ட்டுருந்தோம் ஆ சாப்ட்டுருந்தோம் சார் சாப்பிட்டு பேக்கு வெச்சுட்டு சாப்பிட்டு கை கழுவிட்டு வர்றேன் பேக்கை காணோம் சார் அவர் ஆ சார் அதில் அதில் போனை மிஸ் பண்ணிட்டேன் பக்கத்தில் உள்ளவங்கக்கிட்ட இந்த ஏம்பா இந்த பொருளை பார்த்துக்கக்கூடாதுன்னா இல்லை சார் எனக்கும் சிசிடிவி கேமரா இல்லை சார் சின்ன ஹோட்டல் சார் அது திடமான ஹோட்டல் சார் அது

ஆ சார் வெளியே வந்து பதட்டமாக தான் சார் தேடிங்கிறேன் அதில் ஒன்றும் காசு கூட அதிகம் இல்லை சார் காசு ஐநூறுபா தான் இருக்குது அதில் அதில் முக்கியமான பொருள்லாம் இருக்குது சார் அதில் வேறு ஒன்னுமில்ல செல்லு இருக்குது

ஆ ஆமாம் சார் ரோட்டு கேமரா வெச்சுருந்தால் சார் அது வேறென்னா அதை வெச்சு கண்டுபிடிச்சா கரெக்டாக தான் சார் பேக் என்னுது கலருலாம் எனக்கு தெரியும் சார் ஆ கருப்பு கருப்பு கலர் பேக் சார் அது சரி சார் இதோ வர்றேன் சார் இப்போ கிளம்பிடுவேன் சார் ஆ சரி சார் சரி சார் இதோ ஒரு நிமிஷம் சார் ஆ சரி சார்